நான் கணக்கெடுக்கற வேலைக்கு போயிக்கிட்டிருந்தேன் ஆனால் என்னால் இப்போ வேலைக்கு போக முடியல எனக்கு கல்யாணம் பேசுனொடனே என்னால் வேலைக்கு போக முடியல எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துக்கப்புறம் என்னால் சுத்தமாகவே வேலைக்கு போக மு எனக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் நான் வேலைக்கு போயி நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் மக்களோடு எல்லாமே பேசி பண்ணி பழகி எல்லாத்தை கற்றுக்குன்னு நல்லா பழக்கம் வழக்கங்களையும் மக்களிடை இருந்து நான் நிறையா கற்றுக்குனேன் அதனால் எனக்கு வேலைக்கு போனது ரொம்ப பிடிக்கிம் இப்போ என்னால் வேலைக்கு போக முடியல